மா வணக்கங்கம்மா நான் வைத்தீஸ்வர் நான் வைத்தீஸ்வரி மேம் பேசுகிறேன் ஸ்போர்ட்ஸ் மேம் பேசுறேங்கம்மா ஆ உங்கள் நம்ம பாப்பா வந்து நல்ல ஸ்போர்ட்ஸு ரன்னிங்ல நல்லா ஓடுது பார்த்துக்கோங்க நல்லா போ ஆமாம் ரன்னிங்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருது ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்ரு ஐந்நூறு மீட்ரு எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வருது அதனால் பாப்பாவை ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்றீங்களா அதுவும் நல்ல ஈகராக இருக்குது பாப்பாவும் ஆ ஆமாங்க அதுதான் சேர்த்து விடுங்க மற்ற இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போது ஈவென்ட்லாம் வருது ஏன்னா இப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற வேலைகளுக்கும் பாருங்கள் ரன்னிங் தான் ஃபஸ்ட்டு கவுர்மெண்ட்டு வேலைக்கும் போலீஸ்லாம் அந்தமாதிரி ஆகணும்னா கவுர்மெண்ட் வேலைக்கும் பாப்பா தான் நல்லா செலக்ட் ஆயிடும் இப்பவே ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அதனால தான் ஆமாம் சேர்த்து விட்றீங்களாம்மா ஆ இப்பவும் ஆ இப்பவே ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ் தானே இது இப்போது சேர்த்து விட்றீங்களா இப்போ வரட்டும் க்ளாஸுக்கு இப்போ அணுச்சுறீங்களா இங்கே கோச்சிங் நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் ஆமாம் நீங்கள் தான் இது பண்ணி விடணும் ஆமாங்க மேடம் திங்க்ஸு ஆமாம் அது ஆமாம் ரன்னிங்கு ஷூலாம் வேணும்ல கட் ஷூ வேணும் அந்த மாதிரி வேணும்ல ஆமாங்க கட் கேட்டுத்தான் இருக்கீங்களா ம் நீங்கள் கேட்குறிங்களா இப்போது வீட்டில கேட்டுட்டு நீங்கள் ஏன்னா புள் வே புள்ளைக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஏன்னா இப்போ எதுன்னாலுமே பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க கவுர்மெண்ட் ஜாப்கா இருக்கட்டும் மற்ற எதுக்காக இருக்கட்டும் நீங்கள் இப்போ இந்த செலவை பற்றி நினைக்காதீங்க சரிங்களா ஆ ஆ ஏன்னா நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது பிள்ள ஃப்யூச்சருக்கு நல்லது இப்போது இந்த சின்ன ஷூ எடுக்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கவுர்மெண்ட் வேலைக்கெலாம் பாருங்கள் இப்போது போலீஸாக இருக்கட்டும் எஸ்ஏவாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரன்னிங் தானே இப்போது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அதனால தான் ஆ ஜாயின் பண்ணிகிட்டு அணுச்சுறீங்களா சரிங்கம்மா ஆ சரி இந்தா அமுச்சுங்க ஆ தேங்க்யூங்க மேடம் தேங்க் யூ ம் தேங்க் யூ வெரி மச் ம்